தாத்தா வந்துட்டு தாத்தா பிறந்த ஊர் வந்துட்டு தர்மபுரியில் பிறந்திருறாரு தர்மபுரியில் பிறந்து அவருக்கு ஆர்மியில் ஜாப் கிடக்கிது சரின்னுட்டு ஆர்மி டிராவலாகி ஆர்மி நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஆர்மியாக ஆர்மி மேன் எங்கள் தாத்தா வந்துட்டு பாட்டி ஹவுஸ் வொய்ஃப் தாத்தா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இயர் தாத்தா ஒர்க் பண்ணிணாரு ஆர்மியில் அப்புறம் எங்கள் தாத்தாவோட அம்மா என்ன பண்ணிணாங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவர் வேணும் அப்படின்ட்டு தாத்தாவை திருப்பி கூப்பிட்டுகிட்டாங்க இருக்குது சரின்ட்டு தாத்தா வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் பார்த்துட்ருந்தாரு வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிட்ருந்தாரு அடுத்து அப்பா வந்துட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அப்பா வந்துட்டு வாட்டர் சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கார் அம்மா வந்துட்டு சேலம் அம்மா சேலம் டிஸ்டிரிக்ட் அப்பா கிருஷ்ணகிரி டிஸ்டிரிக்ட் எனக்கு ஒரு எனக்கு ஒரு அக்கா நான் அக்கா வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு பிஇ சிவில் இன்ஜினியரிங் தான் அக்காவும் முடித்தாங்க காலேஜ் முடிச்சுட்டு இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க அதுக்கு ஒரு பிரமிட் இன்ஸ்டியூட் போட்டிருக்கோம் அங்கே படிச்சுட்ருக்காங்க இப்போ நான் வந்துட்டு அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் வந்துட்டு இப்போது டுவல்த் முடிச்சுருக்கேன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு காலேஜ் போ போகிறேன் கவுன்சிலிங் பார்த்துட்ருக்கேன் காலேஜ் போய்ட்டு சிவில் இன்ஜினியரிங் தான் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன் இப்போது அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் தர்மபுரியில் தான் அவங்க ஸ்டே பண்ணிட்ருந்தாங்க அடுத்து தாத்தாவுக்கு ஜாப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் கிடச்ச உடனே ஓசூர் போனாங்க அங்கே ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிணாங்க அப்புறம் இங்கே கிருஷ்ணகிரியே வந்துட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்பா கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்சாக கேன் சப்ளை ஒர்க் பண்ணிட்ருக்காரு அவர் அதிலேயே பார்த்துட்ருக்காரு இவ்வளோ கஷ்டத்தில் தான் எங்களை படிக்க வச்சுட்ருக்காங்க அம்மா வந்துட்டு சேலமில் அவங்க டூ தௌசன்ட் ஒன்னில் இவர்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு ஒன்னில் மேரேஜ் ஆகி அக்கா டூ தௌசன்ட் டூவில் பார்ன் ஆகுகிறாங்க நான் டூ தௌசன்ட் ஃபைவ்வில் பார்ன் ஆகி இப்போது காலேஜ் போ போகிறேன் அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்துட்டு எஸ்சிவி செட்டாப் பாக்ஸ் கிருஷ்ணகிரி டிஸ்டிரிக்ட்கே மேனேஜராயிருக்கார் சித்தி விஜயதேவா ஸ்கூலில் டீச்சராகருக்காங்க எங்கள் தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்காங்க சித்தப்பா சித்தப்பா பசங்கள் அவங்களும் பொண்ணு வந்துட்டு விஜயதேவா ஸ்கூலில் படிக்கிறாங்க பையன் வந்து சைதன்யா ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க இப்போது நாங்கள் எல்லாேருமே ஜாயின் ஃபேமிலியாக தான் இருக்கோம் பாட்டி தாத்தா டெத்டாயிட்டார் பாட்டி அப்பா அம்மா நான் அக்கா சித்தப்பா சித்தி அவங்க பசங்கள் எல்லாேரும் ஜாயின் ஃபேமிலியாக கிருஷ்ணகிரியிலயே தான் இருக்கோம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம்